ஹலோ மேம் யார் ஆ யெஸ் மேம் சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே மேம் சொல்லுங்கள் மேம் ம் ஓகே மேம் ஆ மேம் நீங்கள் எத்தனை பேர் கூட வர்றீய ஓகே மேம் ஓகே மேம் வாங்க மேம் நான் கண்டிப்பாக எப்போ மேம் வருவீய ஏதாச்சும் டைம் சொல்லுங்கள் ஓகே மேம் கண்டிப்பாக மேம் நீங்கள் வந்து வாங்க மேம் இங்கே வந்து சிவகங்கையில் வந்து வேலுநாச்சியாரோட அது அரண்மனை இருக்கு அதை வந்து உங்களுக்கு விசிட் பண்ணலாம் அப்புறம் பக்கத்தில் இங்கே காரக்குடியில வந்து கானாடுகாத்தான் பேலஸ்ஸு ஆத்தங்குடி அந்த பேலஸ்ஸு இங்கே காலேஜு வந்து ஒரு யா நூறு வருஷத்துக்கு நூறு வருஷம் பழமையான யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு இது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் மேம் சிவகங்கையில வந்து வேலுநாச்சியார் வந்து ஒரு வீர மங்கை மேம் அவங்க தனியா அந்த மாதிரி ஆண்டவனா இந்த சிவகங்கை மாவட்டம் வந்து ஆண்டவ மேம் ஸோ அதோ அவளோட வரலாறு நிறைய இருக்கு மேம் அதை பற்றி நான் ஒன் பை ஒன்னாக உங்குளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் மேம் அடுத்து அங்கே அதை பார்த்த பிறகு உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காரைக்குடி இந்த சரௌண்டிங்கில வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் மேம் நீங்கள் வந்து எத் ம் சொல்லுங்கள் மேம் இல்லை மேம் கார்லயே வாங்க மேம் காரில் வந்தால்தான் உங்களுக்கு பே நல்லா இருக்கும் மேம் இங்கே வந்து சுற்றிப் பார்த்துட்டு இங்கே போகறதுக்கு பஸ்ஸில் வந்தோம்னா நிறையா ஸ்டாப்பில இறங்கி ஏறி பஸ்ஸு டைமிங் இருக்காது மேம் நீங்கள் கார்லயே வாங்க மேம் கார்லயே வாங்க நான் இங்கே நிறையா ப்ளேஸ் இருக்கு மேம் ஆத்தங்குடி டைல்ஸ்ஸு ஆத்தங்குடி அதெல்லாம் நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் பழமையானது மேம் அதெல்லாம் த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் அதை பார்த்தியன்னாவே நீங்களே உங்கள் வீட்டுக்கெல்லாம் அதெல்லாம் வாங்குவீய மேம் அந்த மாதிரி ரொம்ப பழமையான டைல்ஸ்ஸு இருக்கு இங்கே பேலஸ்ஸு கானாடுகாத்தான் பேலஸ் இருக்கு அது ரொம்ப பழமையானது மேம் அங்கே உள்ள ஒவ்வொரு சிற்பமும் அங்கே ஒவ்வொரு கட்டிடக் கலையும் ரொம்ப பழமையானது மேம் அதைப் பார்க்க பார்க்க நம்மளுக்கு நிறையா இம்ப்ரஸ் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா இம்ப்ரஸ் ஆவீய மேம் கண்டிப்பாக வாங்க மேம் வந்தொ உடனே சண்டே மார்னிங் நீங்கள் வந்து இறங்குன உடனே காரில் எனக்கு கால் பண்ணுங்கள் மேம் உங்களை நான் கைட் பண்ணுறேன் மேம் ஓகே வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் மேம் நான் ஏதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்